நான் சமைக்க ஆரம்பிச்சது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சமை ருசியாக சமைக்கிறக்கு எனக்கு தெரியாது ஆனால் இந்த யூடியூப் சேனலை பார்த்து நிறைய எனக்கு சமைக்கிறதுக்கு நிறைய ஆசை வந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து நான் வேலை இல்லாம இருந்தப்போ வந்து நான் நிஜமாகவே இந்தமாதிரி ஒரு எதாவது ஒரு தொழில் செய்யணும் சமையல் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் செய்யணும் ஓர் டிஃபன் சென்டரு மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஐடியா இருந்தது அந்தமாதிரி நிறைய யோசிச்சியிருக்கேன் ஒரு டிஃபன் சென்டராகவோ இல்லாட்டி நல்ல தரமாக குறைஞ்ச குறைஞ்ச அமௌண்ட்டில் நல்ல ஒரு நிறைவாக மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டிஃபன் சென்டரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதே சமயத்தில் நான் டீ நல்லா வைப்பேன் ஸோ எனக்கும் டீக்கடை வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆசை இருக்கு டீ வச்சு நல்ல தரமான டீயை மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப நீண்ட நாளாகவே ஆசை இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து டீயெல்லாம் போய் வெளியே குடிச்சம்ன்னா சில இடத்துல நல்லா இருக்காது ஆனால் காசு பார்த்தா பத்துருபா பன்னெண்டுருபா அந்தமாரி விற்பாங்க நான் வந்து ஒரு ஏழ்ருபா எட்ருபாயில ஒரு தரமான டீயை தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்கணும் அவங்க வயிறு நிறையிறத பார்த்து நம்ம சந்தோசப்படணுன்ட்டு எனக்கு ஆசைதான்